நாங்கள் காலையில் வெள்ளன எழுந்திருச்சு ஒரு ஏலு மணி போல் நாங்கள் வயலுக்கு போயிருவோம் அங்கே போகையிலே நாங்கள் வந்து வீட்லேருந்து சாப்பாடு கஞ்சி கொண்டுகிட்டு போயிருவோம் அங்கே போய் அங்கேயே ஒரு மணி வரையும் அங்கே தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருப்போம் எங்கனால் வந்து எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சுட்டு வர வீட்டுக்கு ஒரு ஒரு மணி ஒன்றை மணி அப்படி ஆகிரும் நாங்கள் வந்து அங்கே வந்து கீரை கத்திரிக்காய் வெண்டக்காய் இந்தமாதிரி பயிரிடுவோம் நாங்கள் ஆறுமாசம் வந்து நெல்லு இந்தமாதிரி பயிரிட்டுட்டு மீதி இருக்கிற நாளில் வந்து நாங்கள் வந்து மண்ணை வந்து பலன் அதிகமாயிருக்கனும் அப்படிங்குறக்காக மண்ணோடய சத்து போயிறக்கூடாதுங்குறக்காக நாங்கள் வந்து கடலை போடுவோம் போட்டு நாங்கள் தண்ணி நல்லா பாய்ச்சுவோம் ஏன்னால் நமக்கு தான் இப்போ அரசாங்க தண்ணி கரண்டு இதெல்லாம் ஃபிரீயாக தராங்களில் அதனால் நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் தண்ணி விடுவோம் நமக்கு இலவசமாக கொடுக்குறனால வந்து நம்மளுடைய பயிர்கள் இதெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் வறண்டு போகாமல் நல்ல இயற்கையாக நாங்கள் வந்து வளர்க்குறோம் அப்படி நம்ம வந்து சாப்பிடையில அந்த உரோம் பூச்சுக்கொல்லி இதெல்லாம் போடாமல் நம்ம வந்து போடுறனால நமக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் நான் வந்து உ உரம் அதிகமாக போடமாட்டோம் நம்ம வந்து அதை சமைச்சு நாங்களே வீட்டுக்கும் எடுத்துக்குவோம் விற்பனைக்கும் செஞ்சுக்குவோம் அதனால் நமக்கு வந்து பலனாருக்கு நம்ம அது நம்ம க அந்த இது வயலில் இறங்கி வேலை பார்க்குறனால நமக்கு வந்து உடலில் வலிமையும் அதிகமாகுது நம்மளை அந்த வெயில் படுகிறது நம்ம உடம்பில் நம்ம வந்து கொஞ்சம் பலன் அதிகமான வேலை பார்க்குறனால நம்ம உடம்பு வந்து நல்லா பலகீனமா இருக்குது நமக்கு உடம்பு வந்து நல்லா அதனால் நம்ம வந்து விவசாயம் நம்ம வந்து கட்டாயம் நம்ம பார்த்தே ஆகணும் விவசாயம் வந்து நம்ம நம்மளுடைய சா சாப்பாடு போடுகிற ஒன்றுன்னா அது விவசாயம் மட்டுந்தான் அது அவசியம் விவசாயம் வந்து நம்ம பார்த்துருனும்